எங்கள் கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்துருக்குது நாங்கள் ரொம்ப தொலைவில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு இருக்குது கிராமத்தில் வந்து வெயில் காலம் அதிகமாக இருந்தால் ரொம்பவே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அதனால் வயலுக்கு நிலத்துக்கெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள் செய்கிறத்துக்கு துணி துவைக்கிறத்துக்கு அதுக்கெல்லாம் கூட தண்ணீர் பற்றாம நாங்கள் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துருக்குது இதனால் ரொம்ப கஷ்டம் தான் தண்ணி இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு எந்த வீட்டில் போர் இருக்குது அந்த வீட்ல தேடிப் போய் தண்ணீர் தினசரி தேவைக்காக எடுத்துகிட்டு வருவோம் அதுமட்டும் இல்லாமல் வேறு என்னென்னா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கக்கூட ரொம்ப தொலைவில் இருக்கற இடத்துல போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரவேண்டியதாக இருந்துருக்குது அது நிறைய குடங்கள் கூட எடுத்துகிட்டு வரமுடியாது கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தண்ணீர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் நிறையாவே சந்திச்சுருக்கோம் வேறு என்னென்னா கிராம வாழ்க்கையில் வந்து வயல்வெளிக்கெல்லாம் தண்ணீர் இருந்தால் தான் பயிர்கள் நல்லா விளையும் விவசாயமும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் அது வறட்சியினால் கஷ்டமாக தான் இருக்கும் வெயில் காலத்தில் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்